பண்டிகை மத நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நான் எந்த ஒரு சிலையுமே செஞ்சதில்லைங்க ஆனால் சிலை செய்கிறவங்கள பார்த்துருக்கேன் எங்கள் அக்கா வீட்டுக்காரவங்க ஒருத்தவங்க சிலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க சிலை செய்கிறத எங்கே பார்த்தேன் அப்படின்னா பட்டறைல போய் பார்த்தேங்க ரொம்ப ஒரு அழகான அந்த இடங்க சிலை வந்து எல்லாேராலையும் செஞ்சுற முடியாது அவங்க ரொம்பவே மிகவும் அருமையாக செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க கூட ஒரு நாலு பேர் வேலை பார்க்குறாங்க நான் என்ன சிலை செஞ்சு பார்த்தேன் அப்படின்னா விநாயகர் சிலைங்க அந்த விநாயகர் சிலைய பார்த்திங்கன்னா அவங்க செய்யும்போது எனக்கு அந்த இடத்துல நிற்கவே முடில அப்படி ஒரு அனல் அனல்ன்னால் அவ்வளோ ஒரு அனல் பறந்துச்சு ஆனால் அவங்க சில சிலை செஞ்சத்துக்கப்புறம் நான் சும்மா கொஞ்சம் தான் பார்த்தேன் ஆனால் அவங்க சிலை செஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த விநாயகர் நான் அதே மாதிரி என்ன பண்ணிணேன்னா அவங்க செஞ்சது கொஞ்சம் பெரிய சிலை நான் எனக்கொரு குட்டி சிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயே சொல்லி அவங்க கிட்டேயே செஞ்சு நான் வாங்கிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுருக்கேங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க அந்த சிலை அவங்க தான் எனக்கொரு விஷயம் சொன்னாங்க என்னா சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கை அதாவது நம்மளோட உள்ளங்கைலேருந்து அந்த விரல் வரையும் அந்த அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம வீட்டில் சிலை வைக்கணுமாமா அதைத்தாண்டி வீட்டில் நம்ம சிலை வைச்சோன்னா நமக்கு கஷ்டங்கள் தான் வரும் அப்படின்ட்டுன்னு சொன்னாங்கங்க அவங்க அந்த அந்த சிலை செய்கிறத நான் ரொம்பவே கிட்டக்கிருந்து பார்த்தேன் அப்புறம் வந்து அவங்க வீடியோ அமுச்சுருந்ததுல ஒரு பெரிய பெருமாள் சிலை அதாவது அதுக்கு வந்து ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறங்களா அப்படி ஒரு பெரிய பெருமாள் சிலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஏன்னால் பெருமாள் வந்து சுத்தப்பத்தமாக இருந்து செய்யணுங்கிறத்துக்காக வீட்டுக்கு வராமேயே ஒன் இயர் கஷ்டப்பட்டு அந்த பெரிய சிலைய செஞ்சுருக்காங்கங்க அது ஒரு பெரிய ப்ராஜக்ட் தான் அவங்களுக்கு அதில் பெரிய லாபம்தான் ஆனால் அதுக்கு அவங்க போட்ட எஃப்பெக்ட்ங்கிறது ரொம்பவே பெருசு ஏன்னால் அவங்க குழந்தைங்கல்லாம் இருக்குது இருந்தாலும் ஒரு வருஷம் வீட்டுக்கு வராமல் ரொம்பவே சுத்தப்பத்தமாக இருந்து அந்த சிலைய செஞ்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு என்ன பார்த்தேன் அப்படின்னா ஐயப்பன் சிலை ஐயப்பன் சிலை செஞ்சுருந்தாங்கங்க ஐயப்பன் சிலை செய்கிறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தாங்க விரதம் எப்படி எப்படி இருந்தாங்க அப்படின்னா வெறுந்தரையில் தான் படுப்பாங்க எல்லாமே எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து ஃபாஸ்டிங் இருந்து அந்த சிலைய செஞ்சாங்க அவங்க மாதிரில்லாம் செய்ய முடியாது இதுக்கு செய்கிறதுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு அம்சம் வேணும் கலை வேணும் ஒரு பொறுமை வேணும் எல்லாமே வேணுங்க